ஹலோ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் யாருங்கள் ம் சொல்லுங்கள் ஏங்க ம் சரிங்க எப்போ பார்த்தாலும் உங்கள் சன் வந்து இப்படியே தான் லீவ் போட்டுகிட்டு இருக்கான் அப்புறம் எப்படிங்க எக்ஸாமில் பாஸ் ஆவான் இல்லைங்க ஏதோ படிக்கிறான் அட்டனன்ஸ் பத்தாது ரொம்ப டவுனாக இருக்கான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலைங்க நீங்கள் வீட்டில் வந்து படிக்கிறானா ம் சரிங்க ம்

சரிங்க நாங்களும் ஸ்கூலில் சொல்லிகிட்டே தான் இருக்கோம் உங்கள் சன் அடிக்கடி லீவ் போட்டுகிட்டே இருக்காங்க அப்புறம் நாங்கள் எப்படிங்க அவனுக்கு டீச் பண்ண முடியும் சரிங்க எக்ஸாம்லலாம் ரொம்ப மார்க் கம்மியாக வாங்கியிருக்கான் அப்புறம் நீங்கள் எங்களை தானே சொல்லுவீங்க எக்ஸாமில் மார்க் கம்மியாக வாங்கியிருக்கனால என்ன டீச் பண்ணுறது இல்லையான்னு சொல்லி கேட்பீங்கள ம் சரிங்க எல்லா ஸ்டூடண்ட்ஸும் அதான் அதான் விளாடுறாங்க எல்லா பேரண்ட்ஸும் வந்து அதான் கம்ப்ளைன்ட் பண்ணுறாங்க நான் கூட ட்யூஷன் எடுக்கிறேன் என்னோட ட்யூஷனுக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்கள் சன்னை நான் பார்த்துக்கிறேன் ஃபீஸ்ஸு நீங்கள் அனுப்புங்கள் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அவனை ஃபர்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டைம்லயிருந்தே இன்னொரு டைம்லாம் லீவ் போடுறமாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் நான் பிரின்சிபால் கிட்ட சொல்லிவிட்றேன் அப்புறம் நீங்கள் வந்து டிசி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் டைம்லயிருந்து லீவ் போடாதமாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் வெளியலாம் அனுப்பாதீங்க வெளியே அனுப்புறனால தான் உடம்பு சரி இல்லாம ஆயிகிட்டே இருக்கு சரிங்க ம் சரி ஓகேங்க ம் தேங்க் யூ